எனக்கு வந்து கத்துக்கிறது அந்த பிரியாணி கத்துக்கிறதுதான் பெரிய கஷ்டமாக இருந்தது மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஈஸியாக பண்ணிடுவேன் சமையல் பொறுத்த அளவுக்கு சின்ன பிள்ளைலேர்ந்து சமையல்ல எதுவுமே நான் எதுவும் வச்சதில்ல எது நம்ம சமைக்கணும்னு ஆசைப்படுறனோ அதை நான் சமையல் பண்ணிடுவேன் இதை எப்படியாவது இதை எப்படியும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணனும் அப்படின்னு கத்துக்கிட்டு அதை செய்வேன் நான் ஆனால் அந்த பிரியாணி மட்டுந்தான் அதோடய ஃபிளேவர் வரும் நல்ல விதமாக ஃபிளேவர் நல்ல விதமாக கிடைக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல அது பார்ப்பேன் நான் எந்த பொருளும் செஞ்சாலும் ரெசிபியை செய்கிறது டேஸ்ட் கொடுக்கணும் அதே நேரத்துக்கு நம்மளுடைய உடம்புக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும் எதுவும் வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடாத அளவுக்கு நம்ம வந்து சரியான பதத்தில் கலந்து அது செய்யணும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்குவேன் அப்படி பார்க்கப்போனா அந்த பிரியாணி பண்ணுறது ஏன்னா அடிபிடிச்சிடும் ஒரு ஒரு நேரத்தில் ஃபர்ஸ்ட்டு தடவை செய்யும்போதல்லாம் அது கொழ கொழன்னு போய்டுச்சி அப்போது மறுபடி அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைம் அஞ்சு ஆறு தடவை நான் வந்து இது பண்ணியிருக்கேன் நான் ரீஸ் ரிஸ்க் எடுத்திருக்கேன் அதுபோல் இந்த கெ மட்டனு சிக்கனு இதல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அதனால நான் டேஸ்ட்டு பார்க்க முடியாது அதனால அது கரெக்டான பதத்தில் அந்த உப்பு காரம் அந்த புளிப்பு அந்த துவர்ப்பு சுவை இதல்லாம் இருக்கிற மாதிரி செய்யனுன்றது கொஞ்ச டைம் எடுத்து அந்த ஒரு சில நேரத்தில் அது கஷ்டமாக போகும் அப்புறம் அதையே கொஞ்ச கொஞ்சமாக ட்ரை பண்ணி அதையும் இது பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் என்னால் செய்கிறதுக்கு அது ரிஸ்க் எடுக்கவே விரும்பலை ஏன்னா அது வேஸ்ட்டாக போயிட கூடாது அப்படின்றதுனால அந்த இன்ஸ்டன்ட்டு பொருளுங்கள்லாம் வாங்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில பக்குவமாக செஞ்சு அதை வந்து நம்ம செ சாப்பிடும்போது அது ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இன்ஸ்டன்ட்டு பொருளுங்கள் எதையுமே நான் ட்ரை பண்ணவே மாட்டேன் அது வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் கூட நான் அதை செய்ய மாட்டேன் அது அப்படியேதான் இருக்கும் அப்புறம் அதுங்கள் ஏதாவது செஞ்சிக்கொங்க மற்றபடி அந்த இடியாப்பம் அந்த இதெல்லாம் மாவு இன்ஸ்டன்ட்டாக இருந்தாலும் வீட்டிலையே அதை வந்து நம்ம பக்குவப்படுத்தி அரைச்சி காய வச்சி அதை பக்குவப்படுத்தி செஞ்சு அதை பிள்ளைங்களுக்கு அதை சமைச்சி கொடுக்கும்போது அதில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பிள்ளைங்க அது சொல்லும்போது எனக்கும் அது சந்தோஷமானதாக இருக்கும் அப்புறம் எனக்கு வந்து கஷ்டமான ரெசிபினு பார்க்கப்போனா அடுத்தது இந்த அந்த மலேசியன் வெளியில் உள்ள ஃபுட்டு அந்த தந்தூரியன் இது மாதிரில்லா சொல்கிறாங்கள்ல அதல்லாம் வந்துட்டு செய்யனுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அது வந்து அது நம்மளோடய டேஸ்ட்டு எனக்கு நான் அது சாப்பிட்டு பார்த்தாதான அதனுடைய டேஸ்ட்டு தெரியும் அதனால் நான் அதை வந்து அதை பே செய்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லை அது எப்படி இருக்கும் இது நல்லாயில்ல அப்படின்னு சொல்லிட்டால் எனக்கு மனது கஷ்டமாக போய்டுமேன்னு அதை நான் செய்ய மாட்டேன் மற்றபடி வேற ரெசிபினு பார்க்க போனோம்னா இந்த இட்டாலியன் ஃபுட்டலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அதுலாம் செய்யணும்னு ஆசைதான் ஆனால் அதை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தானே அதனால் அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை